நான் வசிப்பது ஒரு சின்ன நகரம்தான் அந்த நகரத்தில் உள்ள கடைகளுக்கு நான் அடிக்கடி செல்வதுண்டு எதுக்காகன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கிறதுக்காக நான் வந்து நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் உள்ள கடைகளுக்கு நான் போவேன் அதுபோக ஏதாவது வீட்டில் விசேஷம்னா எங்கள் வீட்டில் உள்ளே எல்லோருக்கும் துணி வாங்குவதற்காக நான் போவேன் அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஒரு வேலை செய்வேன் என்னென்னா ரோட்டில் திருநங்கைகள் வந்து பிச்சை எடுத்துட்டுருப்பாங்க கை தட்டி காசு கேட்பாங்க அவங்கக்கிட்ட நான் கொஞ்சோண்டு நேரம் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு பத்து நிமிசம் இல்லைனா பதினஞ்சி நிமிசம் அவங்களோட நான் செலவழிப்பேன் எதுக்காகன்னா நீங்கள் ஏன் இப்படி பிச்சை எடுக்கறிங்க உங்களுக்குன்னு ஒரு சின்ன தொழில் ஒன்று நீங்கள் செய்யக்கூடாதா சிறுதொழில்காக நிறையா கடன் எல்லாம் வங்கிகளில் கொடுக்கறாங்கள்ல நீங்கள் போய் ஏன் அதை முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு கேட்பேன் அப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க வந்து பெயரு ராஜான்னு இருந்ததை திருநங்கையாக மாறினதுக்கப்புறோம் உத்தரான்னு மாற்றிக்கிட்டாங்க நீங்கள் எப்போ வந்தாலும் பல்லடத்தில் செக்போஸ்ட்டில் அவங்கள நீங்கள் பார்க்கலாம் அந்த பொண்ணு அவங்க சொன்னது என்னென்னா நான் அழகாக ஒரு கடை வெச்சு தான் அக்கா நான் உட்காந்தேன் ஆனால் எங்களை வந்து அருவருப்பாக பார்க்கறாங்க மக்கள் வேலை போட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களை பார்க்கும் போதே ஒரு அருவருப்பாக பார்க்கறாங்க எங்களோடய பேசினா அது தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு அவங்களே அந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கின்ற அளவுக்கு எங்களை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு பாரத்தோடய சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீ கவலைப்படாத நீ எப்போப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ என்னுடைய வீட்டுக்கு வாங்க நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு வந்துருக்கிறேன் இது வரைக்கும் ரெண்டு தடவை வந்துருக்காங்க வந்து வீட்டில் சாப்பிடுட்டு கொஞ்சம் நேரம் மனசார உட்காந்து பேசிட்டு போவாங்க அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிட்டது நான் டீச்சிங் லைனில் இருக்கிறதுனால அவங்கள வெறுக்கக்கூடாது அப்படின்ட்டு என்னுடைய மாணவர்களுக்கும் நான் சொல்லி கொடுக்கறேன் அவங்கள வந்து நீங்கள் அருவருப்பாக வித்தியாசமாக வினோதமாக பார்க்காதீங்க அவங்கள பார்த்தா அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ என்னோடய மாணவர்களும் சொல்கிறாங்க டீச்சர் நாங்கள் எங் எங்களோடய அம்மாவுடைய புடவையாக இருக்கட்டும் இல்லை சுடிதாராக இருக்கட்டும் நான் வந்து இன்றைக்கி ரோட்டில் பார்த்தேன் ஒரு திருநங்கைக்கு நான் கொடுத்தேன் அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு என் தலையில் கை வெச்சு பிலெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த காரணங்களுக்காக நான் அப்போப்போ டவுன்குள்ளே நான் போயிட்டு வருவேன்